பிரியாணி மொதல் மொதலில் சமைக்க ஆரம்பித்தேன் ஆனால் அது ஒழுங்கா சமைக்க வரல எங்கள் அம்மாவும் இல்லை அப்போது அதனால் சரி எங்கள் அண்ண கேட்டானேன்னு சமைக்க ஆரம்பித்தோம் அப்போதுன்னு பார்த்து அரிசிலாம் இருந்துச்சு அரிசிலாம் போட தான் செஞ்சேன் ஆனால் எதுக்கு அப்படி வந்துச்சுன்னு தெரியல நல்லா தான் சமைத்தேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அது எதுவும் அதிகம் அதிகமாக போட்டேனா என்ன அப்போ ஒழுங்கா போடாமல் விட்டேன் எனக்கு தெரில நல்லா தான் விசில்லாம் அடித்தது எப்போதும் பண்ணுற மாதிரி தான் தக்காளி வெங்காயம் கறிலாம் கழுவி போட்டேன் ஆனால் அது ஒழுங்காவே வரலை தீய்ஞ்சி போய்ட்டு மொதலில் மூணு விசில் கிட்டே வரணும்னு சொன்னாங்க நானும் மூணு விசில் கிட்டே தான் வைச்சேன் ஆனால் அது வந்து ஒழுங்கா வரல ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணும் விசில் ஒரு மாதிரி தண்ணியாக மேலே நின்னுச்சு அதையும் திங்க முடியல எங்கள் அண்ணன்லாம் நல்லா இல்லை வேறு ஏதாவது பண்ணு அப்படி சொன்னான் அதுலேருந்து அடுத்து யூடியூப் பார்த்து அதை எப்படி சரி செய்யணும் பார்த்துட்டு ஒழுங்கா அப்புறம் திருப்பி இன்னொரு விசில் போட்டு போட்டேன் அப்பவும் நல்லா தான் வந்துச்சு அது தண்ணி பதமா எதுவுமே இல்லாமல் ஆனால் என்ன உப்பு போடுறதுக்கோ அந்த ஏலக்காய் அது நிறையவும் போட்டதுனால அது ஒரு மாதிரி இருந்துச்சு அடுத்தவாட்டி பிரியாணி யூடியூப்பை ஒழுங்கா பார்த்து அது ஒழுங்கா சமைத்தேன் அப்புறம் தோசை சுடலாம்னு பார்த்தேன் தோசையும் அதேமாதிரி தான் தோசை மொதல எனக்கு சுட தெரியாது தோசை சுடும் முயற்சியில் அது வந்து தோசை சுடும் முயற்சியில் அது வந்து ஓட்டை ஆகிட்டு அதுக்கப்புறம் அதையும் யூடியூப் பார்த்து சமைத்தேன் அதுவும் ஒழுங்கா வந்துடுச்சு சமையல் பொறுத்தவரைக்கும் எதுவும் சமைக்க தெரியாது யூடியூப் பார்த்து சமைப்பேன்